அதாவது நம்ம நாடு வந்து விவசாயத்தின் முதுகெலும்புன்னு சொல்லலாம் வருங்காலத்தில் வந்து வரும் சன்னதிகளுக்கு சனத்தொகையில் அதிகமாகிறதுனால விவசாயத்தை இன்னும் பெருக்கணும் வரும் மாணவர்கள் பார் வேலைக்கு போகிறாங்க மறுபடி வேலைக்கு போகிறாங்கோ மறுபடியும் சனி ஞாயிறு லீவுதாங்க அப்போ தண்ணிர் கட்டு தென்னமரத்துக்கு வா களை எடுத்து விடு இது மாரி ஒவ்வொன்று ஒவ்வொன்றையும் சொல்லி இப்போ நீங்கள் ஒன்றுமே ஒரு ஒரு உபக்கதைக்கு சொல்ல போனாங்கனா என் மகளே இருக்குறாப்படி அவ ஐடி சாஃப்ட்டுவேரு ஆனால் பின்னால் வந்து இது மாதிரி எல்லாம் உணவுப்பஞ்சம் வந்துடும் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இல்லைனா சனி ஞாயிரு விவசாயத்தை கண்ட்னியூவ் பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற பொஷிஷனுக்கு கொண்டு வந்துட்டங்கோ அதே மாரி வீட்டு தோட்டம் விவசாயத்தை மாணவர்களுக்கு போதிய அளவில் அரசாங்கமும் தனியார் எல்லாம் முயற்சி பாடம் எடுத்து நடத்தணும் ஸ்கூலில் எல்லா பாருங்க அதில் மும்மரம் இல்லை இப்போ டிவியில் காட்டுறாங்களே இதை பற்றி கிடையாது இனி வருங்காலத்தில் விவசாயம் முக்கியத்துவம்